ஆ எஸ் கமின் எஸ் ப்ளீஸ்

ஏன் என்ன பெர்பஸ்க்காக

இன்னும் ஒரு செமஸ்டர் தானே இருக்குது நாலு மாசந்தான் இருக்குது எக்ஸாம் முடிய போறதுக்கு ஸோ இப்போது போனீங்கன்னா ஒன் இயருக்கு உங்களுக்கு எகைன் படிக்க சொல்லுவாங்க ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செமஸ்டர்லேர்ந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க இங்கே நியரஸ்டில் ரிலேட்டிவ் வீட்டு யாரும் இல்லையா ஹாஸ்டல் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணால் இங்கேயிருந்து போக முடியுமா இல்லை இப்போது நீங்கள் டீசி கொடுத்தோம்னா உங்களுக்கு அகைன் நீங்கள் அந்த காலேஜில் போய் சேருறதுனா அகைன் ஒன் இயர் படிக்கிறாப்ல இருக்கும் அகைன் சிக்ஸ் மந்த் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அது பர்பஸ்காக தான் ஏன்னா எல்லா காலேஜுமே உங்களுக்கு தேர்ட் இயர்லேர்ந்துதான் எடுப்பாங்க இல்லை லாஸ்ட் செம்லேருந்து யாரும் உங்களை ஜாயின் பண்ண விடமாட்டாங்க என்ன என்ன பெர்சன்ட்டேஜ் எடுத்தீங்க மார்க் ஓகே உங்கள் பேரண்ட்ஸ்ட கன்வென்ஸ் பண்ணி பாருங்கள் அவங்க இப்போது டிசி கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அகைன் இங்கே சிக்ஸ் மந்த் அகைன் படிக்கிறாப்புல இருக்கும் ஸோ அதுதான் ஓகே நான் டீசி கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸ் ரூமில் ஓகே தேங்க் யூ